முன்னாடியெலாம் திருப்பூர்லிருக்குற மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னால் வேலை வாய்ப்பும் அதிகமாக இருந்துச்சு அதனால எல்லாேருமே சந்தோஷமா இருந்தாங்க இப்பெலாம் அப்படி இல்லை திருப்பூரில் வந்து தினசரி அடிப்படை மாவட்டத்தில் வந்து மக்கள் வந்து என்னென்ன சவாலெல்லாம் பார்க்கறாங்க அப்படின்னா ஒரு காய்கறி வாங்கிறக்கும் கூட இப்போ வந்து காசு பணமெலாம் தேவை அதுவுமே இப்போ அதிக விலைவாசியா ஆகிப்போச்சு அதே மாதிரி வேலைகளும் சரியாக இருக்கிறதில்ல அதலாம் வந்து ஒரு சவாலாகவும் இருக்குது தண்ணி வசதியும் கம்மிதான் திடக்கழிவு மேலாண்மை வசதியும் இல்லாமல்தான் இருக்குது அப்புறம் கல்லூரிகள்லேயும் ஈவ்டீசிங்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நாயிஸ் பொல்யூசன் ஏற்படுத்துகிற மாதிரி டீசலு பெட்ரோல் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களெலாம் இருக்குது அந்த மாதிரிலாம் பெட்ரோலெலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும்ன்னு நான் நினைக்கிறேன் ஈவ்டீசிங்க்கும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர்ற மாதிரி நிறையா நடந்துக்கணும் அந்த மாதிரிலாம் நடந்தால் மட்டும்தான் இந்த மக்கள் வந்து கொஞ்ச நாளைக்காவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும்ன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு தண்ணி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் ரொம்ப கம்மியாகதான் இருக்குது அங்கே மக்கள் வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்றாங்க ஏன்னால் தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு டைம் தான் விட்றாங்க அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா துணி துவைக்கிறக்கும் தண்ணி வேணும் குளிக்கிறக்கும் தண்ணி வேணும் பாத்திரம் கழுவறக்கும் தண்ணி வேணும் இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் தண்ணி வேணும் அப்படிங்கிறதுனால தண்ணி வசதியும் நான் வந்து ஒரு பெரிய இதாக நான் பார்க்கறேன் அங்கே இல்லாததை ஒரு பெரிய சவாலாகவும் சிக்கலாகவும் நான் பார்க்கறேன் அதுக்கப்புறமா திருப்பூரை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தில் வந்தும் ஒரு சில நேரத்துக்கு த நேரத்துக்கு தகு தகுந்த மாதிரி பேருந்து வசதி எதுவுமே கிடையாது அதுலேயும் வந்து கஷ்டப்பட்டுகிட்டுதான் இருக்கிறாங்க அப்புறம் இப்போ இருக்கிற தொழிலாளர்கள் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இருக்கிற வேலையும் காப்பாற்றிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க ஏன்னால் வட இந்திய மக்கள்கள் வந்து மக்கள்கள் இந்த திருப்பூருக்குள்ளே வந்ததுனால் இங்கிருக்கிற திருப்பூர் மக்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால அதை சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதேமாதிரி ஒவ்வொரு திடக்கழிவுளேயும் வந்து தேவை இல்லாத பொருட்களெலாம் வந்து தூக்கி வீசப்படுவதனால அதுனாலேயும் வந்து நோய் வர்றக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் தடுக்கணும்ன்னு நான் நினைக்கிறேன் இதெலாம் வந்து தலைவர்கள்கிட்டே நான் வந்து உதவி கேட்கணுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மக்களுமே வந்து இது இதை வந்து எப்படி சரிபண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே எல்லாேரும் ஒரு கரெக்டான வேலைக்கு போய் அதை வந்து கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா வீட்டு பக்கத்திலிருக்கிற திடக்கழிவுகளெலாம் வந்து அப்புறப்படுத்திவிட்டு அதுக்கு ஏதாவது மேலாண்மை ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைனா ஈவ்டீசிங்க்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்புறமா நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாத மாதிரி டீசல் பெட்ரோல் பயன்படுத்தணும்ன்னு நான் நினைக்கிறேன் இதெலாம் வந்து திருப்பூர் மக்கள் வந்து ரொம்ப இப்போ இப்போ இருக்கிற நிலமையில ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்ருக்காங்க இப்போ வந்து வேலைக்கே போனாலும் அவர்களுக்கு தகுந்த ஊதியம் வந்து கிடையாது ஏன்னால் வட இந்தியர்கள் வந்து அதை எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டாங்க வட இந்தியர்கள்னால் இங்கிருக்கிற மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலில் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து என்னென்னா அவங்க வந்து கம்மியான விலைக்கு வந்து வேலை பார்க்கறாங்க அதனால வந்து எல்லாேருமே ஊதியம் கொடுக்கறக்கு பயந்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ எல்லாேருமே வட இந்தியர்களைதான் வேலைக்கு வச்சுக்கிறாங்க அதனால திருப்பூரில் இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை வந்து இல்லாதது ஒரு ஒரு பெரிய இழப்பா நான் நினைக்கிறேன் இதையும் வந்து தலைவர்கள்கிட்டே சொல்லி இங்கிருக்கிற வட இந்தியர்களை வேறு எங்கயாவது மாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிக்கிறேன்